ஆழ் நீச்சல் அடிக்கிறதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா தான் சின்ன வயசில் கூட்டிகிட்டு போய் கற்று கொடுத்தாங்க சின்ன சின்ன ஆறுகள் குளம் அப்புறம் கொஞ்சம் கிணறு இந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படி படியாக கூட்டிகிட்டு போய் சுரைக்கா ஃபர்ஸ்ட்டு கட்டி கற்று கொடுத்தாங்க அப்புறம் டயரை கட்டி அதில் நீச்சல் அடிக்கிற மாதிரி கற்று கொடுத்தாங்க கிணத்துல கொஞ்சம் கற்றுக்கினேன் ஆனால் பெரியவங்க இல்லாமல் ஒண்டியாக நாங்கள் போவது இல்லைங்க பெரியவங்க யாரவது துணைக்கு இருந்தால் தான் கூட்டிகிட்டு போய் நீச்சல் அடிக்க கற்றுக்குவோம் ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி இடத்துக்குலாம் அதிகமாக போகிறதுக்கு விட மாட்டாங்க இருந்தாலும் அவங்க கிட்டே அடம் பிடிச்சி நாங்கள் கேட்டு எதாவது லீவ் நாளில் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ தான் அந்த வேலை கூட்டிகிட்டு போய் பெரியவங்க இருக்கும் போது